தமிழ்நாட்டில் சமூக பண்பாட்டு மரபுகள் காலப்போக்கில் வர வர மாற்றம் அடைந்துள்ளது அந்த காலத்தில் வந்து ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு போகணும் பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது பெண்கள் வந்து வீட்லேயே அடுப்படியிலேயேதான் இருக்கணும்னு ஒரு பண்பாடு இருந்துச்சு அந்த காலத்தில் ஆனால் இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் ஆண்கள் பெண்கள் இரண்டு பேரும் வேலைக்கு போனால்தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் குழந்தைகளை வந்து நல்லா படிக்க வைக்க முடியும் நல்லா பாதுகாக்க முடியும் வீட்டை வந்து ரன் பண்ண முடியும் அதனால் இந்த காலத்தில் வந்து ஆண் பெண்ணும் சமம் ஆண்களும் வேலைக்கு போகலாம் பெண்களும் வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த காலத்தில் வந்துருச்சு அந்த காலத்தை விட இந்த காலம் வந்து ஆண்கள் பெண்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் இருவரும் சமம் அதுப்போல் ஆண்கள் பெண்கள் இருவரும் வேலைக்கு போகிறாங்க ஆணும் பெண்ணும் சமம்ன்றதுனால ஆண்களும் குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க பெண்களும் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துகிறாங்க இரண்டு பேரும் வேலைக்கு போனால்தான் குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடியும் பிள்ளைங்கள வந்து நல்லா படிக்க வைக்க முடியும் பிள்ளைங்களும் வந்து பிற்காலத்தில் வந்து நல்லா இருப்பாங்க நல்லா படித்தாதான் நல்லா இருப்பாங்க அதனால் ஆண் பெண் பெண் இருவரும் குடும்பத்தை வந்து குடும்பத்தில் உள்ள பொறுப்புகள் வந்து நல்லா வந்து பொறுப்பை வந்து பார்த்துக்க முடியும் கலாச்சாரம் அறநெறிகளில் வந்து கலாச்சாரம் ஆண்கள் பெண்கள் இருவரும் வந்து குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும்